நான் பயணிக்கும் போது ஆட்டோவில் போவேன் ஆட்டோவில் போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆட்டோவில் போகும்போது ஃபிரண்ட்ஸோடு ஜாலியாக சேர்ந்து சிரிச்சு பேசிகிட்டு போகிற வழியில் இருக்குறதெலாம் பார்த்துக்கிட்டு பார்க்க பார்க்க இயற்கை நாங்கள் இருக்கிறது ஃபுல்லாகவே வில்லேஜ் வில்லேஜ்னால் வயல்வெளி இருக்கும் வயல்வெளியில் தான் இப்போ மொதலெலாம் ரோட் இல்லை இப்பெலாம் ரோட் போட்டாங்க வயல் வெளி ரூட்டெலலாம் அப்போ போகும் போது ஃபுல்லாக பச்சை பசேல்ன்னு இருக்கும் பனை மரம் அதெலலாம் பார்த்த ஒன்றா பேசிகிட்டு போவோம் நான் வேலைக்கி போகிறேன் டெய்லியும் வேலைக்கி ஆட்டோடவில் தான் போவேன் ஆட்டோவில் போகும் போது வரும் போதெல்லாம் அந்த வயல்கள் எல்லாம் பார்த்துகிட்டு வீடுகளில் அங்கங்கே மொதலில் வீடு இருக்காது இப்போ அங்கங்கே வீடு இருக்குது அதெல்லாம் பார்த்துகிட்டு பேசி சிரிச்சுகிட்டு ஜாலியாக போவோம் நல்லா ஆட்டோவில் பாட்டு போட்டு அந்த பாட்டை கேட்டுகிட்டே போகும்போது ரொம்ப பிடிக்கும் பஸ்சில் போகிறதும் பிடிக்கும் ஆனால் பஸ்சில் போகும்போது அந்த பாட்டு போட்டுக்கிட்டு அந்த பாட்டுகளை ரசிச்சுகிட்டு அப்படியே ஜன்னல் ஓரமாக அதில் இருக்க அது மரங்கள் பின்னாடி போகிறதெல்லாம் பார்த்துகிட்டு போவது ரொம்ப பிடிக்கும் ஆட்டோவில் ஆட்டோ பஸ் அதுதான் ரொம்ப பிடிக்கும் ரெண்டுலேயுமே எப்பவுமே நல்லாயிருக்கும் போகும்போது அதுவும் பாட்டு கேட்டுகிட்டே போகிறது இன்னும் நல்லாயிருக்கும் அது போகிற வழியில் இருக்க வெளியில் அந்த வயல்வெளி ஆட்கள் போகிறது எல்லாமே பார்த்துகிட்டு போகும்போது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாருக்கும்